ஒருத்தர் இறந்ததுன்னா உடனே வந்து அவங்களுக்கு வந்து க விரல்லெல்லாம் கால் கட்டிகிட்டு கையெல்லாம் கட்டிட்டு வாயில் வந்து வெற்றில பாக்கெல்லாம் வெச்சு வாய் கட்டிகிட்டு அப்புறோம் வந்து சாமி கும்பிட்ணும் கும்பிட்டாச்சுன்னா அப்புறோம் உடனே நம்ம சொந்த பந்தம் எல்லாம் வந்துருவாங்க வந்து தான் எல்லாரும் வந்து அளந் அளந்து அழுவாங்க அவ்வளோ தான் அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து இறுதி சடங்குன்ன நாளைக்கு செய்யும் போது காலையில் மதியத்துக்கு மேலே எல்லாமே அதை எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிகிட்டு பாடி எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிடுவாங்க சுத்தம் பண்ணிகிட்டு அது பாட்டுக்கு அது அப்புறமேட்டுக்கு அதுக்கு யாரு கொல்லி வைக்கணுமோ அந்த அதுக்குரிய ஆளுங்கள வர்ற சொல்லி அவங்களுக்கு இது பண்ணிகிட்டு மொட்டைலாம் அடிக்குவங்களா மொட்டை அடிச்சுட்டு அவங்களுக்கு கொல்லி வெச்சு எடுத்துகிட்டு போவாங்க அப்போ வந்து அது பாடியை எல்லாம் கொஞ்சம் குளிப்பாட்டி துணி எல்லாம் போட்டு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க போய் நடுக்கட்டில் வந்து மாற்றி வெச்சு எடுத்துகிட்டு போவாங்களாம் இந்த அதுக்கு பின்னாடி சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே தான் வந்து குழி போடணும் குழியில் உப்பு கிப்பு கொட்டி எல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து மண்ணு போட்டு மூடிட்டு அப்புறோம் அது சாங்கியமெல்லாம் எல்லாம் கும்பிட்றது எல்லாம் கும்பிட்டு பொரி எல்லாம் சுற்றுவாங்க குழிக்கெல்லாம் சுற்றி பொரி போட்டு அரிசி பொரியெல்லாம் போட்டு கும்பிட்டு அப்புறோம் வந்துருவாங்க அப்புறோம் வந்து பத்து நான் பதினொரு நாள் காரியம் வெச்சு முடிச்சுடுவாங்க